ஆ மேம் எஸ் மேம் சொல்லுங்கள்

ரொம்ப சந்தோஷம் மேம் சொல்லுங்கள் மேம் ஓகே மேம் எங்கே இருக்கற முருகன் கோயில் மைலம் முருகன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் மேம் நீங்கள் கேள்விப்பட்டுருக்கீங்களா அது விழுப்புரம் பக்கத்தில் இருக்குது மேம் ஓ ஆமாங்க மேம் விழுப்பு ஆனால் விழுப்புரம் கொஞ்சம் திண்டிவனம் பக்கத்தில் அந்தமாதிரி இருக்கும் மேம் இது ஓ ம் ஓகே எஸ் மேம் தருவாங்க மேம் நீங்கள் என்றைக்கி வரலாம்னு இருக்கீங்க மேம் வ வர வியாழனா மேம் நீங்கள் வா வியாழக்கிழமை வரதே வெள்ளிக்கிழமை வாங்க மேம் அன்றைக்கி சஷ்டி வேறு அன்றைக்கி வந்தீங்கன்னால் முருகன் சொல்லுங்கள் அது கூட்டம்தான் மேம் ஆனால் நீங்கள் கேட்ட பொரி உருண்டையும் உங்களுக்கு வேணுமில்ல சில முருகர் கோயிலில் மட்டும்தான் போடுவாங்க நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி அது இந்த கோயிலில் வந்து சஷ்டி அன்றைக்கிதான் போடுவாங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மேம் நான் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு சொல்லுங்கள் மேம் ஓகே மேம் கண்டிப்பாக மேம் சந்தோஷம் மேம் யார் யார் எத்தனை பேர் வரீங்க மேம் ஓகே மேம் ஓகே மேம் அப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலைல அஞ்சு மணிக்கு விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க மேம் ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவ்வளோதான் மேம் ஆகும் அது உங்களோடய கன்வீனியன்ட் தான் மேம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்கணும்னு தோணுதோ அவ்வளோ நேரம் இருக்கலாம் கோயில்லாம் சூப்பராக இருக்கும் மேம் பார்க்கறதுக்கு ஆ இருக்குது மேம் கண்டிப்பாக மேம் நீங்கள் கோயிலை பார்த்தவொன்னே அன்றைக்கி நாள் ஃபுல்லாக உங்களை நிறையா கோயில் மட்டுல்லாமல் பசங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கும் கண்டிப்பாக கூட்டிப் போகலாம் மேம் அதுதான் மேம் நீங்களே நம்பிக்கையானவங்கன்றதினால தானே ஃபோன் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக பத்திரமா கூட்டி போகிறேன் நீங்கள் ப பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட ஓகே மேம் ஏன்னால் பக்கத்தில் தான் நான் இருப்பேன் அன்றைக்கி அன்றைக்கி பக்கத்திலயேதான் இருப்பேன் நீங்கள் ஒரு கால் பண்ணவொடன்னே வந்து கூட்டி போய்விடுவேன் மேம் ஓகே மேம் அது அது மாதிரில்லாம் எதுவுமே நாங்கள் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை தான் நாங்களும் பண்ணுவோம் கரெக்டாக வந்துடுவோம் மேம் நான் நாலேமுக்கால்கே வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்டுருப்பேன் மேம் நீங்கள் வந்தவொடனே கால் பண்ணுங்கள் நான் வந்து கூப்பிட்டு போயிடுவேன் ஓகே ஓகே மேம்